இப்போ வந்துங்க மீன் பிடிக்க போகறதுனா நாங்கள் வந்து மண்புழு தோண்டிவிட்டு தூண்டில் தூண்டில் வாங்கிகிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு போவோம் அதே நேரத்தில் அப்புறம் வலை வை எனக்கு எல்லாம் வந்து வலை கட்ட தெரியுங்க எங்கள் அப்பா வந்து அந்த வலை கட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கறாரு மீன் பிடிக்கிறதுக்கு அந்த சொல்லுவாங்க இத்தனை இஞ்சு அகலம் அப்படின் சொன்னா அந்த மீன் சைஸ் கிடைக்கிற சைஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த வலை கொண்டு போனோமுன்னா அதற்கு தகுந்த மாதிரி மீன் கிடைக்கும் அதற்கு சிறுசாக இருந்ததுன்னா மீன் வந்து அதில் அது கிடைக்காதுங்க கிடைக்காதுங்க நான் கொண்ட கா கற்றுட்டது என்னங்கன்னா இந்த மீன் பிடிக்கிற தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு இன்பமான ஒரு செயலுங்க உட்காந்து அந்த மீன் கடிக்கிறதுக்கு அந்த குறச்சி அந்த ஒவ்வொரு மீனாக நாங்கள் வந்து இழுத்து எழுந்தா அது சந்தோஷம் மன சந்தோசக் கொடுக்கும்ங்க ரொம்ப நிம்ம அமைதியான ஒரு சூழலாக இருக்க தெரியுங்க மீன் பிடிக்கிறதுக்கு வலை இருந்ததுன்னா சீக்கிரம் மீன் பிடிச்சிர்லாங்க ஆனால் மீன் தூண்டில் பிடிக்கிறது தான் இன்பங்க தரக்கூடிய சமாச்சாரம்